இந்தியாவின் வரலாறுனாலே நம்மளுக்கு நம்மளுக்கு அதிகமாக தெரிந்தது வந்து சுதந்திரம் கெடைச்சது பற்றி தான் சுதந்திரம் எப்படின்னா நம்ம காந்தியடிகள் நேரு எல்லோருமே வந்து சுதந்திரத்துக்காக நிறைய நம்மளுக்காக போராடி இருக்காங்க அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணி இருக்காங்க அந்த சுதந்திரம் வந்து ஆங்கிலேயரை வந்து நம்மகிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்காக வந்தது அவங்க நம்ம நம்மளா இருக்கிறதுக்காகவும் அந்த சுதந்திரம் நம்மளை போராடிச்சி அதுவும் இல்லாமல் நம்ம சுதந்திரம் கிடைக்கிறதுக்கே என்னா ஹெல்ப் பண்ணுச்சுன்னா அவங்க வந்து அகிம்சை வழியில் போய் தான் நம்ம சுதந்திரமே நம்மளுக்காக வந்து கெடைச்சிச்சு அதுவும் இல்லாமல் நாட்டு அதாவது போரிட்டு நிறைய காயப்பட்டு நிறைய பேர் நம்ம தேசியக்கொடிக்காக நிறைய பேர் பாடுபட்டிருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாகவும் இருக்கு அதுவும் இல்லாமல் இப்போது அந்த தேசிய கொடி நாளை வந்து ரொம்ப சிறப்பாகவும் நடத்திகிட்டு வராங்க அதையும் எனக்கு அது பெருமையாக இருக்கு எந்த தருணத்தில் நான் வந்து பெருமைப்படுறன்னா நமக்காக நம்ம சுதந்திரத்துக்காக நிறைய பேர் போராடி இருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்கு அது இல்லாமல் அவங்க அவங்களை பற்றி நிறைய தெரிஞ்சுக்க ஆர்வமாகவும் இருக்கு